சாய்ந்தரம் ஆனால் மொட்டைமாடில போய் பேர்ட்ஸ் வாச்சிங் தான் முக்கியமாக நான் பண்ணுறது ரொம்ப ஹெவியாக காற்றடிச்சிது அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் வந்து அப்படி கீழே பறந்து அந்த பக்கம் டேரக்ஷன்ஸ் தெரியாமல் ம்ப ஆப்போசிட் சைட்லலாம் போவும் சில பேர்ட்ஸ்லாம் வந்து கீழே வரைக்கும் நம்ம வரைக்கும் தலை வரைக்கும் வந்து அதுக்கப்புறோம் அது பறந்து போகும் சில இதுலாம் கீழே விழும் அப்புறோம் கரெக்டாக அந்த காற்றுக்கு ஆப்போசிட்டாக அது பறந்து கரெக்டாக அதோட கிளையில போய் உக்காரும் இதுலாம் பார்க்கும்மோது அந்த சாய்ந்தரம் நேரமே சூப்பராக இருக்கும் அது எப்படி கரெக்டாக இந்த ந இந்த மாதிரி அதோட மரத்தை தேடி போகுது அப்படிங்கிற ஆச்சிரியமும் சில நேரங்கள்லாம் ஏ ஏற்பட்யிருக்கு மேக்ஸிமம் அது வந்து எப்படி அதோட லட்சியத்தை கரெக்டாக அடையிது அப்படிங்கிறதுலா தெரிஞ்சு க பார்க்கும்மோது ரொம்பவே ச சந்தோஷமாக இருக்கும்